கோவிட் காலத்தில் லாக்டவுன் போட்ருந்தப்போ பசங்களுக்கு எப்படி வந்து ஃபோன் யூஸ் ஆனுச்சுன்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து நார்மலாகவே குழந்தைங்களை வந்து ஸ்கூல்க்கு அனுப்பணும் அப்படின்னா காலையில சீக்கிரமாக எழுந்திருச்சு பசங்களை கிளப்பி அப்புறம் கரெக்டாக லன்ச் பாக்ஸ் எடுத்துருக்குங்களா யூனிஃபார்ம் கரெக்டாக போட்டுச்சுங்களா நோட்புக் கரெக்டாக எடுத்துக்கிச்சிங்களா ஐடி கார்டு ஷூலாம் கரெக்டாக போட்டுச்சுங்களா எல்லாத்தையும் பார்த்து சீக்கனம் அவங்கள கிளப்பிவுட்டு அதற்கப்றம் தான் பேக்கில நிறைய நோட்டு புக்கு ஹோம் ஒர்க் கொடுத்தது அது மாதிரி நிறைய புக் எல்லாமே வந்து பேக்கில வச்சு தூக்கிகிட்டு போக சொல்லி ரொம்பவே கஷ்டமாகருக்கும் ஆனால் கோவிட்ல வந்து ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னு சொன்னதுனால எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு இந்த ஃபோனு இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம சீக்கனம் கிளம்ப வேண்டிய அவசியம் கிடையாது கரெக்டாக அந்த ஆன்லைன் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுன நேரத்துக்கு போய் உட்காந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வர வேண்டியதுதான் மற்றபடி அதில் நன்மைகள்னு சொல்லணும்னா இது மட்டும் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இப்போ ஹோம் ஒர்க்கே கொடுக்குறாங்கன்னா வந்து அவங்க என்ன ஹோம் ஒர்க் கொடுத்துருக்காங்கன்னு பசங்க வந்து பேரண்ட்ஸ்கிட்ட வந்து சொல்ல போகறதே கிடையாது ஹோம் ஒர்க் கொடுத்தாங்களா இல்லையான்னு நம்ம கேட்டால்தான் பசங்க சொல்லுவாங்க ரெண்டாவது வந்து வந்தவொன்னே பேக்கை தூக்கி போட்டுவிட்டு பசங்க எல்லாம் விளையாட போயிவிடுங்க ஹோம் ஒர்க் எழுதுடா படி அப்படின்னு சொன்னால்தான் பிள்ளைங்க பண்ணுங்களே இப்போ ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கிறப்போ வந்து நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடுது சரி இதை தான் சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க இது தான் போயிட்டுருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியுது நம்மளுமே கூட பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இதுதான் சொல்லுறாங்கங்கிறது நம்மளுமே பார்க்க முடியுது எக்ஸாமே வச்சாலும் பார்த்து கரெக்டாக எழுதுடா அப்படின்னு நம்மளும் சேர்ந்து உட்காந்து சொல்லி கொடுக்க முடியுது இதுவே ஸ்கூலில் என்னா நடக்குது என்னா ந படிக்குறாங்க அப்படின்லாம் வந்து நமக்கு தெரியாது இல்லையா இதுதான் இதோட நன்மைகள் பக்கத்தில் புக்கு வெய்ட் இல்லாமல் தூக்கிட்டு போகறதுக்கு கையில சின்னதாக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் இதோட தீமைகள்ன்னு பார்த்திங்கன்னா ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க ஓகே அவங்க ஆன்லைன் கிளாஸில் தான் இருக்குறாங்களா இல்லை வேறு யார்ட்டையாவது டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டுருக்காங்களா இல்லை எதனா கேம் விளையாண்டுக்கிட்ருக்காங்களா அப்படின்னு ஒருத்தவங்க பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கு ஏனா படி படிச்சிக்கிட்டுதானே பசங்க இருக்குறான் அப்படின்னு நம்ம நினச்சுக்கிட்ருப்போம் ஆனால் அவனுங்க பார்த்திங்கன்னா கேம் விளாண்டுட்ருப்பாங்க அதனால அதில் தீமையும் இருக்கு ரெண்டாவது வந்து நம்ம வந்து பாடம்னு ஒன்று நடத்துனோம்னா நம்ம எங்கேயுமே கவனத்தை சிதற விடாமல் நம்ம வந்து ஆசிரியர்களை மட்டும் தான் பார்ப்போம் நம்ம பக்கத்தில் பேசிட்டுருந்தால் கூட அங்கே என்ன பார்வை இங்கே பாருடா அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து ஆன்லைன் கிளாஸில் கிடையாது பே பேரண்ட்ஸ் மட்டும் தான் கவனிடா அப்படின்னு சொல்ல முடியும் ரெண்டாவது ஒரு மோட்டிவேஷ்னல் அது வந்து நம்ம எவ்ளோ தான் பேரண்ட்ஸ் சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க ஆனால் ஃப்ரண்ட்ஸ் சர்க்குலில் உக்காந்துருக்கும் போது நீ நிறைய மார்க் எடுக்குறியா நான் நிறையா எடுக்குறனானு பார்ப்போம் அப்படிங்கற ஒரு போட்டி வரும் அப்ப தான் மார்க்கும் பிள்ளைங்கள் நிறைய எடுக்க ஆரம்மிப்பாங்க அதுவுமே அங்க கிடையாது ரெண்டாவது இந்த ஃபோனில் கொஸின் கேட்டாங்கன்னா வேறு ஒரு ஃபோனை வச்சு ஆன்சரை பார்த்துட்டு போய்க்கிட்டே இருக்காங்க அப்புறம் அவங்க என்ன படிச்சாங்க அது என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு எப்படி தெரியும் இப்போ நமக்கு நடத்திட்டேருக்கும்போது இடைல கொஸிடின் கேட்பாங்க நம்ம எந்திருச்சு சொல்லுவோம் தப்பாக சொல்லிட்டோம்னா இல்லை நீ பண்ணது தப்பு இதான் கரெக்டான ஆன்சர்னு அப்படின்னு டீச்சர் சொல்வாங்க ஆனால் ஆன்லைன் கிளாஸில் சொல்லுவாங்க தான் நம்ம அதில் அந்த அளவுக்கு நேராக போய் உட்காந்து கவனிக்கிறதை விட எனக்கு இந்தமாரி ஃபோனில் உட்காந்துட்டு கவனிச்சது பெருசாக அந்த அளவுக்கு பெரிய நன்மைகள் மாதிரி தெரியல தீமைகள் தான் இதில் அதிகமாக இருக்கு